பறவைகள் பற்றிய மூடநம்பிக்கைகள் இன்னும் நம்மளுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டுதான் இருக்குது அது காக்கா வந்து தலையில் தட்டினாலோ இல்லை எச்சம் பண்ணிட்டாலோ அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க அதே காக்கா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க வாசலில் நின்று கத்துன்னால் சொந்தக்காரவங்க வராங்க நல்லது நடக்கப்போகுதுன்னு நினைக்கிறாங்க இதே ஆந்தை வந்து நைட்டில் அலருச்சுன்னா ஐயயோ ஏதோ கெட்டது நடக்கப்போகுதுன்னு பயப்பட்றாங்க இந்தமாதிரியான மூடநம்பிக்கைகள் இன்னும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டுதான் இருக்குது